வணக்கம் என்னுடைய தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் என்ன மாதிரியான கல்வி முறை இருக்கு அதேமாதிரி மற்ற நாடுகளுடைய கல்வி முறையை ஒப்பிடுறப்போ என்னென்ன குறைகளெல்லாம் நம்மளுடைய கல்வி முறையில் இருக்கு அதேமாதிரி அந்த குறைகள் எல்லாத்தையும் நாம் எப்படி நிறைவு செய்யலாம் அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்கள வந்து உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பல வகை பல பலவேறுபட்ட பள்ளிகள் கல்விமுறை வந்து பின்பற்றினாங்க எடுத்துக்காட்டாக இந்த அரசகுமாரர்கள் இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லோருமே குருகுல கல்வியில் போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க அதாவது ஒரு அரசனாக என்ன தகுதி வேண்டுமோ அதற்கு அடிப்படையான புராணங்கள் இலக்கியங்கள் இலக்கணங்கள் அதேமாதிரி தற்காப்பு கலைகள் அப்படின்னு பல்வேறுபட்ட கல்விகள் பல்வேறுபட்ட கற்றல் முறைகளை வந்து அவங்க குருகுல கல்வியில் வந்து கற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் நாள் போகப்போக திண்ணைப்பள்ளி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் வந்தது அந்த திண்ணைப்பள்ளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியரோட வீட்டு திண்ணையில் வந்து மாணவர்கள் போய் அமர்ந்து அந்த குருவுக்கு வந்து ஒரு தட்சணை கொடுத்து குரு கிட்டே இருந்து வந்து கேட்டு அவங்ககிட்ட குருவினுடைய அறிவு குருவினுடைய ஞானத்தை வந்து அந்த மாணவர்கள் வந்து கற்றுக்கிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா மெக்கலே அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஒரு ஒரு பிரிட்டிஷ் அரசர் அவரு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ ஜென்ரலாகவே வந்து இந்தியர்களினுடைய பகுத்தறிவும் கற்றல் திறமையும் அதிகமாக இருக்கு ஆனால் அவர்கள் முன்னேறிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால் அந்த பிரிட்டிஷ் சிஸ்டம் அதாவது மெக்கலே சிஸ்டம் அப்படின்ற ஒன்றை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறோம் தேர்வெழுதுகிறோம் படிக்கிறோம் தேர்வெழுதுகிறோம் இந்த மாதிரி ஸோ படித்து எக்ஸாம் எழுதுகிறதுக்கு தேவையான அறிவு என்னவோ அதை மட்டும் கற்றுக்கிட்டு ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அந்த மாணவனுடைய அறிவை வந்து கொறைச்சாங்க அதாவது அறிவு அப்படின்றதவிட கற்றல் திறனை வந்து கடிவாளம் போட்டு ஒரு ஒரு எல்லைக்குள்ளே வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க ஸோ இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களினுடைய கற்றலோட இதுவும் அளவு அதாவது அந்த கற்றலினுடைய வரையறை இருக்கு இல்லையா ஸோ அந்த இது வந்து குறைக்கப்பட்டது இதனால மாணவர்கள் வந்து அவங்களோட எல்லையை தாண்டி உலக அறிவை வந்து தெரிஞ்சிக்கிறத வந்து கொறைச்சிக்கிட்டாங்க வெறும் கற்றுக்கிட்டு அதை தேர்வில் வந்து எழுதி இல்லை மனப்பாடம் பண்ணி எழுதுறதனால அவங்களுடைய உலகளாவிய அறிவு சிந்தனை பண்ணுற திறன் இது எல்லாம் வந்து கொறைஞ்சிருச்சி ஆனால் இப்போது மற்ற வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டாக இந்த ஒரு முறையை எடுத்துப்போம் அதாவது கெனடியன் கல்விமுறை அப்படின்னு அது முழுக்க முழுக்க வந்து அனுபவத்தை அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த அனுபவ கல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடதிட்டத்தை மட்டும் இது பண்ணாமல் அவங்களுடைய அவங்களுடைய விருப்பம் எதுவோ அந்த ஏரியாவுலேயுமே அவங்களுடைய அறிவுத்திறன் கற்றல்திறன் அதேமாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய திறன் அந்தமாதிரி பல்வேறு திறன்கள் வந்து மாணவர்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கு ஸோ அதேமாதிரி இந்தியாவுலேயும் கெனடியன் கல்விமுறை போன்ற மாணவர்களினுடைய கற்றல் அந்த எல்லையை வந்து விரிவாக்கக்கூடிய முறையை வந்து நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா அந்த குறையை வந்து நம்ம நிவர்த்தி செய்யலாம் நன்றி